இப்போ பாத்திங்க அப்டினா நம்ம வீட்டிலையே மாடு ஆடெல்லாம் இருக்கு இப்போ மாடுக்கு தனியா ஆடுக்கு தனியா தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மாடு இது பார்த்திங்க அப்படினா வைக்கோலு அது எல்லாத்தையுமே சேத்து ஒரு குட்டி கொள்ளையில லாஸ்ட்ல ஒரு குழி இருக்கும் அதுல பார்த்திங்க அப்படினா எல்லாமே போட்ருவோம் மாடு சாணி வக்கல் மீறதெல்லாம் அதுல போட்டுட்டோம் அப்படினா ஒரமாயிடும் ஒரமா நம்மளுக்கு இதா ஆகும் அத கொஞ்ச நாளைக்கு அப்பறம் இப்போ வந்து நடவு நட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அறுப்பெல்லாம் அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயல்ல போய் நம்ம போட்டு நம்மளுக்கு இது பண்ணிப்போம் இதே வீணாகமல் இருக்கிறதுக்கு நம்ம டெயிலியும் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் டெயிலியும் பயன்படுத்துகிற அந்த காய் வெங்காயத் தோல் முட்டத் தோல் அந்த மாதிரி பூண்டு தோல் இதையெல்லாமே நம்ம வளர்க்குற சின்ன சின்ன செடிக்கு ரோஸ் செடி கத்திரிக்காய் செடி வெண்டைக்கா செடி அந்த மாதிரி இருக்கிற செடி எல்லாத்துக்குமே நம்ம அடியிலேயும் போட்டு குழி தோண்டி நம்ம அப்படி சுற்றி வச்சிகிட்டு புதைக்கிற அப்போ அது நல்ல உரமாகும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொன்றில் இருந்து ஒவ்வொரு சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ தொழு உரம் பார்த்திங்க அப்படினா அது புல்லாவே நம்மளுக்கு இதில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் மாட்டு தொழுவத்தில் இருந்து கிடைக்கிறது எல்லாமே நம்ம தொழு உரம் அப்படினு சொல்லி பார்த்துட்டு இருப்போம் அது நல்லா என்ன ஆகும்னா மண்ணுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கும் மண்ணுக்கு ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கும் நம்மளுக்கும் நம்ம சாப்பிட்றதுல இருந்தும் செயற்கையாக எதுவும் இல்லாமல் எல்லாமே இயற்கையால இருந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆட்டு இது எல்லாமே ஆட்டோடய கழிவுகள் எல்லாமே நம்ம வந்து செடிக்கு போடுற அப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆட்டுக் கழிவுகளும் நல்லா உரமா இருக்கும் இதுவும் நம்ம மொத்தமாக இது பண்ணுற அப்போ நம்மளுக்கு அதில் இருந்து தொழுவத்தில் இருந்து நம்மளுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது அதில் இருந்து வர்ற அப்ப நம்மளுக்கு நல்லா இதாகவே இருக்கும்